எங்கள் ஊர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் கீழ் கடலூர் மாவட்டம் மேக்சிமம் கடலூர் மாவட்டம் கிடையாது கிராமங்களில் வந்து சாதிகள் வந்து இன்னுமும் வந்து அது வந்து பின்பற்ற கூடியதாக தான் இருக்காங்கள் மேல் ஜாதிகாரங்கள் வந்து கீழ் ஜாதிகாரங்கள் ஒரு தாழ்வாக தான் பார்க்கறாங்க அந்த கீழ் ஜாதி காரங்கள் வந்து இன்னுமும் வந்து சில கிராமங்களில் கோவிலுக்குள்ளே வந்து கோவில் உள்ள போய் கும்பிட கோவிலுக்குள்ளே போய் கும்பிட சொல்ல மாட்டாங்கள் வெளியில் இருந்து தான் கும்பிட சொல்வாங்கள் அப்புறம் வந்து அவங்களை கீழ் ஜாதிக்காரங்கள் வந்து மேல் ஜாதிக்காரங்கள் வந்து அவங்களை இவங்களை தெ கலப்பு திருமணம் பண்ணிக் பண்ணுறத வந்து இன்னுமும் வந்து எதிர் பிரித்து தான் வைக்கிறாங்க அதேமாதிரி கலப்பு திருமணம் பண்ண மா செய்யக்கூடாது அவங்கள் அவங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது இவங்கள் வந்து அவங்கள் வீட்டுக்கு போவாமல் இருப்பது அதைப்பத்தி இன்னுமும் வந்து கிராமங்களில் வந்து நெ அதிகபை அதிகப்படியாகவே கலாச்சாரம் வந்து பின்பற்றப்படுகிறது அது வந்து எங்கேங்கன்னா கோவில்களில் திருமணங்களில் வழிபாட்டுத்தளங்களில் வந்து இன்னுமும் அது நடக்குது